எனக்கு மிகவும் பிடித்தமான வீடியோ கேம் டெம்பிள் ரன் அது அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை நல்லா பிடிக்கும் அப்படின்னு போனால் அது அடுத்த அடுத்த லெவல் போகிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது விளையாடும் போது எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷ நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கேம் கூட அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்